கிராமப்புற உள்ளூர் விவசாய தொழிலுக்கு ஆதரவாக வணிகங்கள் இருக்கிறது அதில் விவசாய பொருள் தரதில் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் கோட்டால் ஒரு இடோம் ஒன்ருக்கு விநியோக கடைகள்ருக்குது கால்நடை விநியோக கடைகள்ருக்குது உழவர் சந்தைகளும் இருக்குது வேளாண்மை சுற்றுலா செயல்பாடுகளும் இருக்குது விவசாய ஒப்பந்த சேவைக்கு படி விவசாய கடன் கொடுக்கறாங்க அது கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது கடனும் வட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம காசு கொறைஞ்ச நேரத்தில் கொடுத்து உதவுற மாதிரி இருக்குது அதை நம்ம கரக்ட்டா செயல் படுத்தி நம்ம பண்ணிணம்னா நம்ம வந்துட்டு விவசாயத்தில் அதிகமாக லாபத்தை சம்பாதிக்கலாம் விவசாயத்தொழிலுக்கு ஆதரவாக நிறுவப்பட்ட வணிகங்கள் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷ்த்தை கொடுக்குது கால்நடை விநியோகம் எல்லாருக்குமே ப்ரோஜனமா இருக்குது வேளாண்மை சுற்றுலா செயல்பாடுகள் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ செடி கொடி மரம் இதன் படி நம்ம வேளாண்மை வஞ்சுருக்கற இடோம் வந்துட்டு ரொம்ப நல்லாருக்குது மற்றப்படி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு கால்நடை கிராமப்புற உள்ளூர்களில் ஆதரவாக இருக்க வேண்டும்